நாங்கள் வந்து புதுசாக வீடு கட்டிருக்கோம் அதனால் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உறவினர்களுக்கு ஒரு விருந்து வைக்கலான்னு சொல்லிருக்கோம் அதனால் வர திங்கக் கிலம வந்து மூணு மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல வந்து அன்னிக்கு அந்த ஃபங்க்ஷனை வைக்கலான்னு இருக்கோம் அதனால் ஒரு ஓட்டலில் வந்து சாப்பாடு அரேஞ்சு பண்ணலான்னு சொல்லி பேசிருக்கோம் அதனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து அன்னக்கு நான்வெஜ்ஜி தேவை நான்வெஜ்ஜின்னா சிக்கன் பிரியாணி ஒரு இருபது மட்டன் பிரியாணி ஒரு இருபது அப்புறோம் அதை வந்து மற்ற நான்வெஜ்ஜி சாப்பிடாதவுங்களுக்கு வந்து சைவ சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிருக்கோம் அதில் வந்து சைவ சாப்பாட்டில வந்து ஒயிட் ரைஸு அப்புறோம்ன் சாம்பார் ரசம் அப்புறோம் வந்து மோர் குழம்பு அப்புறோம் அது இல்லாமல் வந்து ஒரு பீன்ஸு கேரட்டு பொரியல் ஒரு பொரியல் அப்புறோம் கோஸு கூட்டு குழம்பு ஒன்று அப்புறோம் புளிக்குழம்பு அப்புறோம் இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு அந்த சாப்பாடு அது இல்லாமல் வந்து சின்ன பிள்ளைங்க வராங்க சின்ன குழந்தைங்களுக்காக வந்து ஐஸ்க்ரீம்மு சாக்லேட்டு அந்த மாதிரி கேக்கு அந்த மாதிரி விருப்பப்படுற குழந்தைங்க சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் வந்து ஆட்ரு பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து ஜூஸு ஜூஸ் ஐட்டங்கள் வந்து ஜூஸ் ஐட்டங்கள்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸுங்க வந்து ஆப்பிள் ஜூஸு அப்புறோம் ஆரஞ்சி அப்புறோம் சாத்துக்குடி அது இல்லாமல் மாதுளம்பழம் அப்புறோம் முழாம்பழம் அப்புறோம் சப்போட்டா இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஜூஸ் ஐட்டம் கொஞ்சம் வந்து ஆட்ரு பண்ணப் போகறோம் நாங்கள் வந்து இதை வந்து மதியோல மதிய லன்ச்சுக்காக நாங்கள் கொடுக்கப் போகறோம் மதிய சாப்பாட்டுக்காகனா எங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு வந்து கரெக்ட்டாக நேரத்துக்கு வந்து கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் மற்ற எங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ உறவினர்களுக்கோ நாங்கள் வந்து சாப்பாடு பரிமாற முடியும் அதனால் வந்து எங்களுக்கு டைமிங்கு தான் கீப்அப் ஃபர்ஸ்ட்டு வந்து டைமிங் எங்களுக்கு டைமிக்ங்க்கு வந்து கரெக்ட்டாக கொடுக்குணும் இந்த சாப்பாடை வந்து நாங்கள் ஆட்ரு கொடுக்குறோம் அப்புறோம் இது இல்லாமல் சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ டிஸ்கௌண்ட் நாங்கள் இவ்வளோ சாப்பாடு ஆட்ரு பண்ணிட்டுருக்கோம் அதனால் இந்த சாப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கௌண்ட் கொடுக்க முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா டிஸ்கௌண்ட்னா கொஞ்சம் அமௌண்ட்டு குறச்சி பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துறோம் பே பண்ணிடுறோம் எங்களுக்கு கரெக்ட்டான டைமுக்கு இவ்வளோவும் நாங்கள் ஆட்ரு பண்ண லன்ச் அத்தனையுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே எங்களுக்கு கொடுத்திங்கள்னா மட்டும் தான் நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து நாங்கள் அரேஞ்சு பண்ணி நாங்கள் வந்து பரிமாற முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான டைமிங்கள் டைமுக்கு எங்களுக்கு வந்து அரேஞ்சு பண்ணி சாப்பாடு கொடுத்துருங்க